அந்த காலத்தில் டிராக்டர்கள் இல்லை மாட்டுவண்டி வண்டியை தான் வச்சி உழுவாங்க வயல்ல அப்படி இல்லாட்டினா மாட்டு மாட ரெண்டையும் கட்டிட்டு அதோடய கழுத்தில் ஒரு குச்சி மாதிரி கட்டி கடசியில் ஒரு கம்பி இருக்கும் அதை வச்சி என்ன பண்ணுவாங்க அழுத்தி பிடிச்சிட்டு வயலில் உழவு ஓட்டுவாங்க அது தான் பாரம்பரியமான முறை அப்படி தான் இன்னமும் ஒரு சில ஏரியாக்களில் இருக்குது இன்னமும் சில கிராமத்தில் அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க மாட்டு வண்டியை வச்சு இன்னமும் அந்த முறை நடைமுறையில் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அதனால பெரிதாக மக்கள் அதை விரும்புவது இல்லை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பத்து இடத்துல தான் என்னதுனா மாட்டு வண்டி இருக்குது பாரம்பரியமான முறையிலும் உழவு செய்கிறதுக்கு வண்டிகள் இருக்குது பெருமளவு என்ன ஆயிடுச்சின்னா டிராக்டர்கள் வந்துருக்குது வகை வகையான டிராக்டர்கள் வந்துருக்குது ஆனால் அது அந்த அளவுக்கு என்ன பண்ணாதுனா புஷ் பண்ணி வயலில் உழுவாது மேலோட்டமாக உழுவும் மாடு வந்து உழுவுறது அப்படின்றது ரொம்ப இயற்கையானது அது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அப்போ தான் அது வந்து வயல் நல்லா இருக்கும் ஒரு ஸ்மூத்தாக வயல் இருக்கும் விவசாயம் செய்யறதுக்கு நல்லபடியாக இருக்கும் அந்த இடத்துல விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பயிருகள் வந்து நல்லா விளையும் இதே டிராக்டர்களில் இது உழவு செஞ்சோம் அப்படின்னா பயிருகள் வந்து அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது பாரம்பரியமான முறை வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் பெரிதும் அதை யாரும் எதிர்பாக்கிறதில்ல ஒரு ஃபோன் அடிச்சா டிராக்டர் வந்துரும் எதுக்கு மாட்டு வண்டி டைம் வேஸ்ட்டாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அப்படி இல்லை டிராக்டர்கள் நிறைய இடத்துல நிறைய விதமாக இருக்குது பயிர் விளைக்கிறதுக்கும் பயிர் அறுக்கிறதுக்குமே வித விதமான டிராக்டர்கள் வந்துருக்குது சோளம் ஊன்கிறதுக்கு ஒரு டிராக்டர் சோளம் அறுக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் நெல் பயிர் ஊன்கிறதுக்கு ஒரு டிராக்டர் நெல் பயிர் விளைய விளஞ்சோன அறுக்கிறதுக்கு மாட்டு சோளத்துக்கான ஒரு டிராக்டர் இருக்குது ஸோ வகை வகையான டிராக்டர்கள் உள்ளன பட் கையால் அறுத்து மாட்டு வண்டியால் உழுது வேலை செய்கிறது அப்படின்றது பாரம்பரியமான முறை இன்னமும் களை வெட்டுறது மாட்டு வண்டி வச்சு உழுதுறது அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பாரம்பரியமான முறையில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை பாரம்பரியமான முறையில் விவசாயம் செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஏன்னா இப்போ டிராக்டர்கள் வித விதமாக வந்துருச்சி டெக்னாலஜி வளர்ந்துருச்சினாலும் அதுக்கான அமௌண்ட் அதிகமாகுது பெட்ரோல் டீசல் வில அதிகமாகுது எக்கனாமிக் லெவலில் நம்ம இம்ப்ரூமெண்ட் ஆனாலும் ஃபுட்டோடய குவாலிட்டி கம்மியாகுது எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ விவசாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது